எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து பிரியாணி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த முஸ்லீம் வீட்டு பாய் வீட்லலாம் வந்து பிரியாணி போட்டாங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும்அதுவும் ரம்ஜான் பிரியாணி கொண்டுவந்து எங்கள் ஏரியா வந்து முஸ்லீம் ஏரியா அப்படின்றதனால கண்டிப்பாக எங்களுக்கு பிரியாணி வந்துடும் எனக்கு அவங்க கொடுக்குற பிரியாணிதான் ரொம்ப பிடிக்கும் வேற எங்கேயும் வெளில போய் சாப்பிட்டதுலாம் கிடையாது எனக்கு அவங்க கொடுக்குறது பிடிக்கும் அவங்க கொடுக்குற ரைத்தா தாளிச்சா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுற தாளிச்சாலல்லாம் எலும்பு போட்டு மங்காய் போட்டு அப்படிதான் இருக்கும் சாப்பிடுறதுக்கே பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணியில் சிக்கன் சிக்கன் ஃப்ரை போட்டு பண்ணி தருவாங்க அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்